இப்போ உள்ள இந்திய போக்குவரத்து எல்லாம் எப்படி இருக்குனு பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் டிராவல் பண்ணலான்ற சுட்சுவேஷன் தான் இருக்குது கார்லேயோ பஸ்லேயோ இல்லை ஆட்டோலேயோ ஏரோப்பிளேன் டிரையின்லேயோ எப்படி வேணாலும் பயணிக்கலாம் இங்கே பக்கத்தில் போகணுனா அப்படின்னா மாவட்டத்தை விட்டு மாவட்டத்துக்கோ இல்லை அடுத்து ஊர் விட்டு ஊர் நம்ம பைக்கையும் காரையும் பஸ்ஸையும் நம்பி போகலாம் ஆனா நாடு விட்டு நாடெல்லாம் போகணும்னால் அதுக்கு நம்ம கண்டிப்பாக ப்ளேனையோ ட்ரெயினையோ எதிர்பார்த்து தான் போக முடியும் இப்போ வந்து எது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னால் கஷ்டமாக இருக்குது பார்த்திங்கன்னா எப்படி ட்ரெயினில் புக் பண்ணணுனு தெரியாது அதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் எளிய வேறே எங்கே இருக்குது எளிய மக்களும் பயணம் பண்ண எளிமையாக இருந்தால் ரொம்பவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்